நான் ரொம்ப சமீபத்தில் படித்த புத்தகம்னா அது வந்து இந்த பொன்னியின் செல்வன் அந்த பொன்னியின் செல்வன் எதற்காக நான் இப்போ இந்த இடத்துல சொல்லுறேன்னா சமீபத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆனுச்சு அதாவது மணிரத்தினம் அவர்கள் எடுத்த படம் ஏற்கனவே முதல் பாகம் ரிலீஸ் ஆகி நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுனுச்சுனு கேள்விப்பட்டேன் அந்த படத்தோட வெற்றி அதுக்கு அப்புறோம் அதோட ரெண்டாவது பாகத்தையும் கொண்டு வர வச்சுச்சு அது ரெண்டு பாகத்தில் சொல்லக்கூடிய கதையாக பொன்னியின் செல்வன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை துளி அளவும் வாய்ப்பு இல்லை அதை எந்த நம்பிக்கையில் வந்து இவங்க படமாக்குனாங்கங்கிறது எனக்கு தெரியலை இந்த படத்தோட அனுபவத்தை விட இந்த புத்தகத்தோடு அனுபவத்தை நான் பேசுலாங்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பொன்னியின் செல்வன் புத்தகம் அதில் வந்து வரலாற்று புதினம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க வரலாறு வந்து நிறையா மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க ஆனால் அதில் நான் உடன் படல ஏன்னா வரலாறு என்னங்கிறது எனக்கு தெரியும் நான் படித்த வரைக்கும் நானும் ஒரு வரலாறு படிச்சக்கூடிய மாணவன் தான் என்னோடைய சின்ன வயசில் நான் வரலாறுலாம் படிச்சுருக்கேன் அப்புறம் நான் தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த படிப்போட ஆர்வம் குறஞ்சிருச்சு நாட்டம் குறஞ்சிருச்சி இருந்தாலும் நான் வந்து என்னுடைய ஓய்வு நேரங்களில் புக்கு படிக்கிறத வந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன் புத்தக பித்தன் அளவுக்கு இல்லைனாலும் நான் ஒரு ஓரளவுக்கு ஒரு புத்தக வாசிப்பாளன் தான் அப்படி பார்க்குறப்ப இந்த பொன்னியின் செல்வன் புதினம் வரலாற்று புதினம்னு அமரர் கல்கி சொல்லிக்கிறாரு அப்படி பார்க்குறப்போ இது வந்து நடந்த கதையே வேறு ஆதித்த கரிகாலன்ங்கிற ஒரு கதாபாத்திரம் பொன்னியின் செல்வர்ங்கிறது ராஜ ராஜ சோழன் அதாவது ஆதித்த கரிகாலனுடைய தம்பி இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலேயே வந்து உண்மையிலேயே வரலாற்று ரீதியாக உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பதினஞ்சு வயசாவது வித்தியாசம் இருக்கும் ஆனால் அந்த படத்துலையும் சரி இந்த அமரர் கல்கி எழுதின நாவல்லையும் சரி அப்படி ஒரு வித்தியாசமே இருக்காது ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு வித்தியாசம் தான் காமிச்சுருப்பாங்க அப்போ அங்கேயே வந்து என்னது முரண் அடிப்பட்டுபோது அங்கேயே இது உண்ம தான் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போகுது அப்புறம் வந்து அதை கொ ஆதித்த கரிகாலனை கொன்னது வந்து பாண்டிய மன்னர்கள் பகையில் கொன்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நாவல்லையும் இருக்கும் படத்துலையும் அதை தான் காமிச்சுருக்காங்க ஆனால் உண்மை அது இல்லை வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு தெரியும் அவரை கொன்னது வந்து பிராமணர்கள் அவங்களுடைய சித்தாந்ததுக்கு எதிராக இருந்ததுனால அவங்க கட்டுப்பாட்டை மீறி வந்து இவர் மன்னர் நடந்துக்க போறார் அப்படிங்கிறதுனால நமக்கு ஆதரவாக ஒருத்தர் இருக்கணும் மதுராந்தக சோழனை வந்து கை குள்ளே போட்டுக்கிட்டு இந்த நாட்டை வந்து நம்ப ஆளணும் அதாவது அவங்க ஆள் நேரடியாக ஆளாமல் அவங்களுடைய கருத்தியல் ஆளணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண சூழ்ச்சி தான் இது அது தான் ஆனால் அது இதெல்லாம் வந்து உண்மை வரலாறாக இருந்தாலும் இவர் புதினத்தில் இவர் சொல்லிருக்கிற விதம் அதை தொகுத்த விதம் இருக்குதே அவருடைய எழுத்து திறன் அந்த கலைநயத்தை உண்மையில் பாராட்டணும் கல்கியோடைய கலைத்திறன் வந்து அப்படி இருக்கும் அந்த புத்தகம் வாசிச்சால் தான் தெரியும் நமக்கு அது ரொம்ப பாதிச்சிச்சு அந்த காட்சி எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துபோகும் அவரோட எழுத்து நடையில் நமக்கு வந்து காட்சிலாம் கண்ணு முன்னாடி வந்து போகும் அது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து பாகம் இருக்குது ஆமாம் பொன்னியின் செல்வன் மொத்தம் பத்து தொகுதியாக இருக்கு இவங்க ரெண்டு தொகுதியை படமாக்கிருக்காங்க அதாவது நாலஞ்சு தொகுதியை சேர்த்து படமாக்கிருக்காங்க அது ரெண்டு பாகமாக வந்துருக்கு ஆனால் அது கொடுத்த தாக்கம்ங்கிறது உண்மையில் ஒரு எப்படி சொல்லுறது ஆங்கிலத்தில் வந்து விஷுவல் ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது ஒரு விருந்து கற்பனைக்கான விருந்து அப்படிதான் சொல்லணும் அப்புறம் அவரோடைய எழுத்து மேலே ஆர்வம் அதிகமாயி அவருடைய அடுத்த படைப்புகள் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு அதெல்லாம் வாங்கி படிக்க ஆரமிச்சிவிட்டேன் ஆனால் பொன்னியின் செல்வன் தான் இப்போதக்கு இன்னும் முடிக்கல பத்து பாகம் இருக்குது இல்லையா சிவகாமியின் சபதமும் பார்த்திபன் கனவும் பார்த்து முடிச்சிவிட்டேன் சிவகாமியின் சபதம் வந்து நான்கு பாகம் பார்த்திபன் கனவு ரெண்டே பாகம் தான் ஆனால் பொன்னியின் செல்வன் மொத்தமா பத்து பாகம் அது தான் சமீபத்தா படிச்சிகிட்டு இருக்கேன் அது இன்னும் படிச்சிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப அருமையான நாவல் ஆனால் அது வந்து ஒரு வரலாறு கிடையாது அவரு எழுதினது அமரர் கல்கி எழுதினது வரலாறு கிடையாது அது வரலாற்று திரிபம் ஆனால் அவர் எழுதின விதம் அருமை உண்மையில் போற்றுதல்க்கு உரியது அப்பேற்பட்ட படைப்பு அப்பேற்பட்ட படைப்பாளி அவர் அதனால் தானே இதை நாட்டுடமை ஆக்கிருக்காங்க யாருவேணா அப்போ அந்த கதையை எடுத்து எந்த படைப்பு வேணா கொடுக்கலாம் நாட்டு உடமை ஆயிடுச்சு அது எல்லாருக்கும் பொதுவானதாக ஆயிருச்சு அப்பேற்பட்ட ஒரு படைப்பாளி தமிழில் இருக்குறது உண்மையில் போற்றுதல்க்கு உரியது தான் அது கொடுத்த ஒரு அனுபவம் தாக்கம் உண்மையில் வியப்புக்குரியது